ஸ்கூல் படிக்கும் போது திறமைன்னு சொன்னாக்கா அது வெறும் படிக்கின்றது ஸ்கோர் வாங்குகிறது அது மட்டும் தான் சொல்லுவாங்கள் அந்த சிறப்பு திறமைகள் என்றதைப் பற்றி அதுக்குனு தனியாக ஒரு கிளாஸ் இருந்துச்சு பட் நாங்கள் அதில் பெருசாக கான்செண்ட்ரேட் பண்ணல படிக்கிறது மட்டும் தான் முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி பெர்சன்ட்டேஜ் வாங்கிறது கட்டாஃப் அப்படின்னு சோ சிறப்பு திறமை அப்படின்றது வந்து நம்மளோ நம்மளோடய படிப்பை தவிர்த்து நமக்கு என்ன தெரியும் காம்மன்னா அப்படின்றது தான் என்றது ரொம்ப லேட்டராக தான் புரிய ஆரம்பிச்சது அதனால் மேக்சிமம் ஸ்கூல் டேஸில் எக்ஸ்ட்ரா திறமை எனக்கு எதுவும் எனக்கு கிடையாது சோ எப்போது எனக்கு அந்த ஹாஸ்பேட் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்தில் அந்த திறமையை வளர்த்துக்கறதுக்காக என்னை நானே சர்ச் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கலை பட் கண்டிப்பாக நமக்கு ஒரு திறமை தேவை நம்மளுடைய படிப்பு தவிர்த்து இன்னொரு திறமை நமக்கு கண்டிப்பாக தேவை ஒரு பத்து பேர் முன்னாடி நின்றுட்டு பேசுகிறதுக்கூட ஒரு திறமை தான அந்து அதுக்கு வந்து செலஃப் கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அது எதுவுமே எந்த திறமையாகவே இருந்தாலுமே நம்ம பழக பழக தான் வரும் அதை தைரியமாக எப்படி செய் எதிர்க்கொள்ளுகிறோம் என்றதுனால் தான் என்றதை பொறுத்து தான் அது வரும் சோ தனி திறமைன்னு எனக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ட் அப்புறம் கம்யுனிகேஷன் ஸ்கில் அப்புறம் டேட்டா கலெக்சன் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் என்னுடைய திறமையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் கம்பெர் பண்ணி பார்க்கும்போது மற்றவங்ககிட்ட இருந்து நான் தனியாக தெரியுறது என்னுடைய ஸ்பெசல் டேலண்ட் இது தான் சோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது திறமை என்றது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக வரது ஒரு டென் பர்சண்ட்டேஜா இருந்தால் மீதி நயன்ட்டி பர்சண்ட்டேஜ்க்கு நாம் தான் அதை கண்டினியூஸ்சா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கனும் மற்றவங்ககிட்ட இருந்து யுனிக்காக தெரிகிறதுக்கு நம்மளுடைய சிறப்பு திறமை ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயம்